நான் போக விரும்ப விரும்பற இடம் பார்த்திங்கன்னா முக்கியமான இடம் ரெண்டு அதில் தஞ்சாவூர் மதுரை ஒன்று அதில் முதல்ல பார்த்திங்கனா தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு எதுக்கு எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைனா அது வந்து சோழர்களோடய சோழ நாட்டை ஆண்ட முக்கியமான அரசர் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் அவர் கட்டினது இது கட்டிய தஞ்சை பெரிய கோயில் ஒன்று இருக்குது அந்த தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா ஆயிரம் டன்னில் செஞ்ச ஒரு உருண்டை வந்து ஒரு கோபுரத்து மேல் எடுத்து எடுத்துட்டு போய் வச்சுருக்காங்க இப்போ அது எப்படி எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னு நம்ப யாருக்கும் தெரியாது அப் அப்போவே அவ்வளோ பெரிய கட்டிடக்கலை கலை யூஸ் பண்ணி இருக்காங்க ஸோ அது ஒன்று அப்புறம் அந்த கோபுரத்தோடய நிழல் வந்து அந்த கோயிலுக்குள்ளயே விழாது ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனாலதான் எனக்கு அங்கே போகிறதுக்கு பிடிச்ச ஒரு இடமா இருக்கு அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் அது வந்து திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமாக நல்லா மக்கள்திர மக்கள்திரளாக வந்து நல்லா எ கூட்டமாக சந்தோஷமாக எல்லாருமே வந்து சாமியை பார்ப்பாங்க தேரோட்டமும் நிறையா நிறைய பேர் வந்து தேர் இழுக்கிறது அது போல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஸோ இந்த விஷய இந்தமாதிரி விஷயங்கள்லான் இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு இடத்துக்குமே போக பிடிக்கும் அண்ட் மூணாவதாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு எதுக்கு போகணுன்னா அங்கே திருவள்ளுவர் சிலை அதுக் விவேகானந்தர் மணிமண்டபம் ஸோ இந்தமாதிரி இடம்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற இடம்லா இருக்கிறதுனால எனக்கு ஒரு தடவையாச்சும் போய் பார்க்கணும் அதுபோலலான் ஒரு சின்ன வயசுலேருந்து இருக்கு ஸோ இதுமாதிரி விஷயம்லான் இருக்கிறதுனாலதான் இந்த மூணு இடத்துக்குமே போயிட்டு விசிட் பண் போய் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ இந்த மூணு இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதனால் போகணுனு ஆசையாக இருக்குது